ஒரு ஆன்லைன் அப்பில் நான் ஆர்ட்ரு பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று வாங்குனேன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா கொஞ்சம் காஸ்ட் வைஸும் கம்மியாக இருந்ததுனால சரி ஆர்ட்ரு பண்ணி பார்ப்போமே அப்படின் சொல்லிட்டு ஆர்ட்ரு பண்ணியிர்ந்தப்போ அது ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆர்ட்ரு நல்லா வந்துச்சு இப்போ வரைக்குமே நல்லா இருக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ப அந்த ப்ரைஸ்ஸுக்கு ஒரு அஃபோர்டபில்லாக நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு சரி கொஞ்ச நாள் ஆணுச்சி அந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கே அப்படின் சொல்லிட்டு எல்லாருமே கேட்டாங்க நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கே ரொம்ப காஸ்ட்லியாவுங்க கேட்ட வில இவ்வளோ இவ் என்ன ரேட்டு அப்படிங்குற மாதிரி கேட்டாங்க ஜாஸ்தி சொல்லி நான் கம்மிட் கம்மி வந்து என்னோட அதோட ஒர்ஜினல் ரேட் சொல்லவும் எல்லாருமே ரொம்ப ஷாக்கானாங்க பரவாயில்லையே இந்த ரோட்டுக்கு நல்ல க்வாலிட்டியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்குமே திருப்தியா இருந்துச்சு என்ன சரி ஓகே நல்லா இருக்கே ப்ராடக்ட்ஸ்ஸு எல்லாமே இப்படி தான் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பில் இன்னொரு ஓரு பத்து நாள் கழிச்சு சரி ஓகே இன்னொரு மெட்டீரியல் பார்ப்போம் வாங்குவோம் அப்படின்ட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இன்னொரு ப்ராடக்ட்டு பிடிச்ச ஒரு சுடிதார் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஓகே அதான் ஆல்ரெடி பண்ணிருக்கமே ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாய்ண்ட் ஆஃப் வியூல அந்த ட்ரெஸ்ஸையும் ஆர்ட்ரு பண்ணியாச்சு ரெண்டாவதுவாட்டி ஆர்ட்ரும் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சுத்தமாக நான் பார்த்த இதுக்குமே நம்ம ஒன்று ஆர்ட்ரு பண்ணி வ வந்ததுக்குமே சுத்தமாக சம்பந்தமே இல்லை க்வாலிட்டி ரொம்ப லோவாக இருந்துச்சு சரி ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிற ஒரு அபிப்ராயத்தில் தான் ரெண்டாவது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன் பார்த்தது ஸோ அப்போ தான் தெரிஞ்ச்சிச்சு எதாச்சும் இப்ப இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லதா கிடைக்காது நம்மளுக்கு கண்டிப்பாக எதாவது எதோ ஒன்று ரெண்டு தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு அதுக்கப்புறமாக ஆன்லைனில் பர்சேஸ் பண்ணுறதையே நான் விட்டுவிட்டேன் இது வரைக்குமே ஆன்லைனில் பர்சேஸ் பண்ணலை என்ன தான் இருந்தாலும் நம்ம நேரில் பார்த்து வாங்குறது தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப் வந்துருச்சு இந்த செகண்ட் ப்ராடக்ட்டில்